ஹலோ சுந்தரா ட்ராவல்ஸா நான் சாரு பேசுகிறேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி திண்டிவனம் போகனுன்னு சொல்லிட்டு கேப் புக் பண்ணியிருந்தேன் ஆ ஆமாண்ணா நான் வந்து அண்ணிலாரில வர சொன்ன ஆனால் இப்போ வந்து மாம்பட்டுக்கு கொஞ்சம் வரீங்களா ஒரு சின்ன பேர்ஸ்னல் ரீசன் அதனால தான் அங்கேருந்து நான் மாம்பட்டுக்கு வரதாயிச்சு கொஞ்சம் கோச்சிக்காமல் வந்துடுங்கள் எக்ஸ்ட்ரா வேணாம் பே பண்ணுறண்ணா ம் எவ்ளோ நேரம் ஆகும் ஆ ஒகேண்ணா கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கள் தேங்க் யூ